இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனா நான் எங்கேருந்து வாரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனா இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் திப்பணம்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இப்போ எங்கள் கிராமத்தப் பொருத்தப்பட்டுக்கிட்டிங்கனா நிறைய சமூகங்கள் இருக்கு ஒவ்வொரு சமூகங்கள்லையும் நாங்கள் நட்பின் ரீதியாகவும் மற்ற சில உறவின் ரீதி ரீதியாகவும் அதாவது நட்பின் அடிப்படையிலும் உறவின் அடிப்படையும் விழாக்காலங்களின் அடிப்படையிலையும் அவங்களோட நாங்கள் வந்து இத்தனை நாளாக கன்ட்டினியூவாக ஒரு கனெக்ஷன் இருக்கிறோம் நிறைய சமூகங்கள் இருக்கு நாடார் சமூகம் ஆசாரி சமூகம் பள்ளர் சமூகம் பறையர் சமூகம் பிராமண சமூகம் அப்படின்னு நிறைய அடிப்படையான சமூகங்கள் இருக்கு ஒவ்வொரு சமூகங்களிலும் நாங்கள் அனைவரும் நட்பு ரீதியாக பழகிக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்போதும் உள்ளோம் இனியும் உள்ளோம் எப்போதுமே இருப்போம்